ஆ மேடம் இந்த வாட்ச் ஷாப்பில் என்னென்ன டைப்பான வாட்ச் இருக்குது எனக்கு லேட்டஸ்ட் மாடலில் வாட்ச் வாங்கணும்னு ஆசையாக வந்திருக்கேன் ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஓகேங்க ஆ ஓகே ஓகே மேம் மேடம் எனக்கு எப்படிப்பட்ட வாட்ச்சி வேணும் அப்படின்னால் எனக்கு ஸ்மார்ட் வாட்ச்சி தான் வேணும் அப்படிங்றதுலாம் இல்லை எனக்கு ஏன்னால் நான் எனக்கு நியூவாக தான் மேரேஜ் ஆகிருக்கு ஸோ என் ஹஸ்பண்டும் நானும் மேச்சிங்காக போடுற மாதிரி கப்புள் வாட்ச்சஸ் அதுவும் இல்லாமல் அதுலேயே கொஞ்சம் ப்ராண்ட்டடாக இருக்கும் இல்லையா ஸோ லாங் லைஃப்பு வர்ற மாதிரி இப்போ சொனாட்டா டைட்டன் இந்தமாதிரிலாம் போட்டோம் அப்படின்னா அது வந்து லாங் லைஃப்பு வரும் அடிக்கடி இந்த பேட்டரி மாற்ற வேண்டியது ஆ சும்மா ஏதாச்சு ஓட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரிப்பேர் ஆகுது இந்தமாதிரிலாம் எனக்கு செட் ஆகாது ஸோ ஒரு வாட்ச்சி போனா அது மினிமம் வந்து என்னது மேக்சிமம் எனக்கு ஒரு டூ டூ இயர்ஸ் அல்லது ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ்ஸாவது வரணும் எனக்கு ஸோ சூஸ்சிங்க்காக செலவு பண்ணி வாங்க முடியாது இல்லையா ஸோ வாங்கிறமோ அதுலேயும் எனக்கு வந்து இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிறமாதிரி இப்போ இந்த காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் போட்டு போகிறாங்க இல்லையா ஸோ அந்தமாதிரி வந்து லேட்டஸ்ட்டு எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே அது வந்து மேட்ச் ஆகணும் அந்தமாதிரி ஆ ஓகே டன்

ப்ரைஸ் மேடம் எனக்கு ஒரு எனக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்டிலேருந்து தௌசண்ட்க்குள்ளே ரேஞ்சில் இருக்கற மாதிரி எனக்கு கொடுங்க சரி ஓகே பரவாயில்லை பரவாயில்லை கொடுங்க

ஓகே